ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம்மாண்டில் ஒருமுறை நாங்கள் எங்களோட வலையில் வந்து ஒரு அரியவகை மீன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூரை கற்றாழை மீன் வந்து சிக்கியது அந்த மீனை பார்வையிட்டோருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்ச மீன் அப்படின்னு இந்த ஊடகங்கள் மற்ற அனைத்துலேயுமே பரவி டெலிவிஷன்கள்லலாம் பேட்டி எடுத்தாங்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது